ஹலோ வணக்கம் ஆமாம் ஆ பார்த்தேன் மார்க்கு கம்மியாக எடுத்திருக்கான் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கான் ம் இப்போ நல்லா படிக்க சொல்லிக் கொடுங்க ஆ எடுங்கள் நீங்களே எடுத்துக்கங்களேன்

ஆ சரி மேடம் ஆ சரி ஆ சரி மேம் நீங்கள் எடுங்கள் ட்யூஷன் எடுங்கள் கல்யாண வீட்டுக்கு போய்ட்டேன் அதான் வரல அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக வர்றேன் ஆமாம் அடுத்த வாட்டி வர்றேன் சாப்பாடுலாம் மிச்சம் மிச்சமாக கொண்டு வந்திருக்கான் நல்லா சாப்பிட சொல்லுங்கள் ஸ்கூலில் நல்லா படிக்கிறானா ம் சரி மேம் வீட்டில் படிக்கவே மாட்டேங்கறான் சேட்டை பண்ணுறான் அங்கே எங்கேயாச்சும் விளையாட போய்டுவான் ம் ஓகே மேம்

ஆ சரி